ஹலோ வாங்கம்மா வந்து மீன் வாங்குங்கள் இறால் மீன் இருக்குது ஆமாங்க இறால் மீன் இருக்குது கெண்டை மீன் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மீனுங்க வேணும் கெண்டை மீன் வந்து ஒரு கிலோ வந்து முந்நூறுபாங்க இறால் வந்து எழுநூறுபாங்க எரநூத்தி ஐம்பதுரூபாய்க்கு எங்கேனா வருமாங்க ப்ராக்டிகலாக திங் பண்ணுங்க ஆ உங்க ஒருத்தருக்கு நான் இரநூத்தி ஐம்பதுரூபாக்கு கொடுத்துட்டேன் மீதி பேருக்கெலாம் நான் கொடுக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளோ நேரம் வெயிலில் உக்காந்து மற்ற டைமில் கொடுக்குறோம் இல்லைங்க இந்த டைமில் எப்படிங்க கொடுக்கமுடியும் இப்படி சொல்லிட்டா எப்படி அது இருக்கிறதுலே ரேட்டு கம்மியாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம் முந்நூறுபாய்க்கி இது ஐந்நூறுபாய் விற்றுன்னுருந்தோம் காலையிலிருந்து சரி டைம் ஆகுது இரநூத்தி எழுபது வேணாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஓகே அதோடு வாங்குகம்மா ம் சரி இந்தாங்க ம்